வணக்கம் இப்போது எங்கள் சமூகத்தில் இருக்க மக்கள் வந்து கேம்ஸ் பற்றி என்ன சொல்கிறாங்கனா முன்னாடியெல்லாம் வந்து வெளி வெளியில் விளாடுற விளையாட்டுக்கள் நிறைய விஷயத்தை நமக்கு புதுசு புதுசான ஒரு விஷயத்தையும் ஊக்கபூர்வமாகவும் நம்மளோட ஃபிஸிக்கல் ஹெல்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல விஷயமா வெளியில் விளாடுற விளையாட்டுக்கள் கபடி கொக்கோ வாலிபால் ஃபுட்பால் எல்லாம் வெளியில் நம்ம விளையாடிக்கிட்டு இருந்த வரைக்கும் நம்மளோட மெண்டல் ஹெல்த்து இருக்கும் இல்லை ஃபிஸிக்கல் ஹெல்த் எல்லாம் கரெக்டாகவும் இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனால் இப்போது இருக்கிற சமூக சூழ்நிலை எல்லாம் பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோனுங்கிற அடிக்ஷன் மாதிரியே ஓரு ஒரு ஃபுல்லாக நமக்கு எல்லாம் கேம்ஸும் வந்து மொபைல் ஃபோன்லேயே எல்லாம் கெடைச்சிடுது அதனால வந்து அதுலேயே நிறைய மக்கள்லேருந்து நிறைய மாணவர்கள்லேருந்து சின்ன சின்ன கொழந்தைங்க வரைக்கும் கேம்ஸுன்னு பார்த்திங்கனா இப்போது வெளியில் வந்து விளையாடுறதை மறந்துட்டு அதிகமாக டைம் ஸ்பென்ட் பண்ணி பண்ணி மொபைல் ஃபோன்லேயே கேம் இருக்குது மொபைல் ஃபோன்லேயே நாங்கள் விளாடுவோம் அப்படின்னு சொல்லி நிறைய அடிக்ஷன்ஸ் லெவல் அதிகமாக ஆகிட்டு இருக்குன்னு தான் இங்கே இருக்க மக்களோட கருத்தாக நான் பாக்கிறேன் வெளியில் விளையாடுறது தான் ஒரு நம்மளோட ஃபிஸிக்கல் ஹெல்த்தையும் சரி மெண்டல் ஹெல்த்தையும் சரி நல்லபடியாக ஊக்கப்படுத்தும் ஆனால் வந்து இப்படி ஃபோனில் விளாடுற இந்த இப்போது புது விதமான நம்ம வாழ்க்கையை வந்து நிச்சயமாக இது ஒரு நல்லதும் இருக்குது அதை நம்ம அதிகமாக எடுத்துக்கிட்டால் அதில் நிறைய கெட்டதும் இருக்குதுன்றத மட்டும் நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன்